ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோக்ராஃபி தென்காசி சொல்லுங்கள் இது எந்தமாதிரி ஃபங்க்ஷன் மேடம் இது ஓகேங்க மேடம் ஓகே மேடம் எங்கேஜ் ஓ மாப்பிள்ளை வீட்டு சைட்லருந்தும் பொண்ணு வீட்டு சைட்லருந்தும் ரெண்டுமே நான்தான் பண்ணணுமா டைமிங் என்ன மேடம் டேட் என்ன சொன்னீங்கள் ஃபிஃப்த்து ஜூனா ஓகே மேடம் அந்த டேட்ல அவைலபுளாக இருக்கிற இருக்குது நீங்கள் எந்தமாதிரி பேக்கேஜ் எதிர்பார்க்குறிங்க மேடம் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் வரையா மேடம் இப்போது ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேர் வறாங்க மேடம் இரநூறு பேர் வாராங்கன்னால் இரநூறு பேருக்கும் எப்படியும் ஒவ்வொரு ஷாட் கொடுக்கும்போது இரநூறு பிக்கு இரநூத்தம்பது பிக்கு வரும் மேடம் எல்லாருமே பிக்கு எடுக்கணுமா இல்லைன்னா பர்ட்டிகுலர் மெம்பர்ஸை மட்டும் செலெக்ட் பண்ணி எடுக்கணுமா மேடம் ஓ ஓ ஓ ஓகேங்க மேடம் அதுதான் நம்ம பேக்கேஜ்ல எப்படி வரும்னால் ஒரு ரோலுக்கு வந்து முப்பத்தஞ்சு ஃபோட்டோ வரும் அப்போது முப்பத்தஞ்சு ஃபோட்டோங்கிறப்போ நீங்கள் இரநூறு பேருன்னு சொல் நீங்கள் எத்தனை ஃபோட்டோ செலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க ஒரு ரோல்ல வந்து முப்பத்தஞ்சு ஃபோட்டோ எடுப்போம் ஆமாம் நீங்கள் எத்தனை ஃபோட்டோ செலெக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் அத்தனை ரோல் ரெடி பண்ணி அதுக்கேத்தால பட்ஜெட் சொல்லிடுவோம் மேடம்

ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் ம் ஓகே மேடம் ஆல்பம் எப்படி சின்ன ஆல்பம் போடணுமா பெரிய ஆல்பமா பண்ணணுமா மேடம் ஓகேங்க மேடம் இப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன பின்ன டென் ரோல் ப்ளஸ் ஒரு பெரிய ஆல்பம் அப்படின்னா எங்களுக்கு ட்வெல் தௌசண்ட் ஆகும் மேடம் பேக்கேஜி ப்ளஸ் நாங்கள் அதில் ஒரு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் ஒரு கேலண்ட்ரும் ஃப்ரீயாக கொடுப்போம் மேடம் ஓ ஓகேங்க மேடம் வீடியோக்ராஃபி வேணுமா மேடம் ஓகே மேடம் அப்போ ஜூன் ஃபிஃப்த் ஈவ்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக் நாங்கள் புக் பண்ணிக்கிறோம் மேடம் ம் லொ லொ லொக்கேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க மேடம் ஓகேங்க மேடம் நாங்கள் இன்றைக்கி இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகே மேடம் தேங்க்கியூ